எங்கள் வீட்டில் என்னை என்னை தவிர மற்ற எல்லோருக்குமே என்னையும் சேர்த்து மற்ற எல்லோருக்குமே தோட்டக்கலையில் ஆர்வம் இருக்குது நாங்கள் எல்லோருமே சேர்ந்து தான் ஒரு செடி வைக்கிறதா இருந்தாலும் இப்போ எங்கள் அப்பா குழி தோண்டி விடுவார் அவர் தான் போய் வெதைலாம் வாங்கிட்டு வருவார் தரமான வெதை நல்ல நல்ல செடியெலாம் அவர் தான் வாங்கிட்டு வருவார் அந்த மாதிரி அவர் குழி நோண்டி தருவார் அப்புறம் நாங்கள் வந்து அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுறது இப்போ நான் வந்து எங்கேயாவது வெளில போயிட்டால் எங்கள் அம்மா தண்ணி ஊற்றுவாங்க செடிக்கு அப்புறம் வந்துட்டு அது சுற்றி இருக்கிற சின்ன சின்ன பூண்டு புல் அதெல்லாம் நாங்கள் இது பண்ணி களை எடுப்போம் அந்த மாதிரி ஆடு மாடு வராமல் அதை பார்த்துக்குறது அப்புறம் வந்து அதுலேருந்து வர பூவாக இருந்தாலும் காய்கறிகளாக இருந்தாலும் அதை வந்து விற்பனை செய்கிறது எங்கள் வீட்டுக்கு தேவைக்கி போக மீதி இருக்கிறத வந்து வெளியில் தருவோம் அந்த மாதிரி எல்லோருமே வந்து தோட்டக்கலையில் வ எங்கள் வீட்டில் கொஞ்சம் ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருப்பாங்க